வணக்கம் மேடம் சொல்லுங்கள் ஆமாம் திருச்சியில் உள்ள ஹோட்டலில் பேசுகிறோம் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் இப்போ ஈவ்னிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசை வந்து பொங்கல் பூ மசால் தோசையில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டி தோசை இரு நம்ம திருச்சியிலேயே ரவா தோசை கிடைக்கிற ஒரே ஹோட்டல் நம்மளோடது மட்டுந்தான்

கண்டிப்பாக கிடைக்கும்மா ரொம்ப ரொம்ப கொறைஞ்ச ப்ரைஸில் நம்ம மட்டும் தான் திருச்சியிலேயே கொடுக்குறோம் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக சமைக்கிறோம் நம்ம வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும் நம்ம இயற்கை முறையில் கிடைக்கிற மாதிரிக் கூட அதில் ஆட் பண்ணுற பொருட்கள் மசாலால்லாம் வந்து எடுத்து நம்ம பண்ணுறோம் பொடி தோசை இருக்குது ஆனியன் ரோஸ்ட்டு முட்டை ரோஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து இயற்கையாக என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக் கொடுத்துட்டுருக்குறோம் நம்மள நம்பி வர்ற கஸ்டமருக்கு கண் கண்டிப்பாக வாங்க ரொம்ப ரொம்ப கொறைஞ்ச ப்ரைஸ் எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஒரு தோசையோயட ப்ரைஸ் வந்து எண்பது ரூபா வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரச் சட்னி தேங்காய் சட்னி தக்காளிச் சட்னி வெங்காயச் சட்னி அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் இதில் கூட இப்போ வெரைட்டியில் கூட கொடுக்குறோம் கண்டிப்பாக நீங்கள் வரணும் நீங்கள் மட்டும் இல்லை இன்னும் கஸ்டமர்ஸை கூட்டிட்டு வரணும் நீங்கள் கண்டிப்பாக கஸ்டமரை கூட்டிட்டு வரணும் உங்களுக்கு வந்து அவ்வளோ சுத்தமாக இட்லி நைட் நேரத்தில் இட்லி குழிப்பணியாரம் இடியாப்பம் இந்த மாதிரி வந்து எல்லாமே உண்டு உங்களுக்கு கஸ்டமருக்கு என்னத் தேவையோ அத்தனையும் ஆம்லெட் எல்லாமே கொடுக்குறோம் நம் நெய் ரோஸ்ட் டு உங்களுக்கு என்ன மசால் தோசை நீங்கள் நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நம் கடை திருச்சியிலேயே நம் கடையில் மட்டும் தாம்மா கிடைக்கும் நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம் ரொம்ப ரொம்ப கொறைஞ்ச விலையில கொடுக்குறோம் சரி ஓகே